சொல்கிறது தமிழில் என்ன சார் இருக்குது கரண்டு இந்த மாதிரி குளிர் காலத்தில் கொஞ்சம் கரண்டு கம்மி தான் நல்லா இருக்குது கரண்டே கொஞ்சம் கட் பண்ணால் கூட நல்லா இருக்கும் வெயிலு காலத்தில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினச்சா ஆஃப் பண்ணுவாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் ஆகட்டும் போட்டுட்றாங்க ஆஃப் பண் இது ஷட்டௌன்னு ஒரு ஒரு நாளைக்கு மணி கணக்கில் நிறுத்திட்டு பொழுதனைக்குமே காலையில் ஒம்பது மணி நிறுத்துனால் ராத்திரி ஏழு மணி தான் விட்றாங்க சாதாரணமான ஷீட்டு வீடு தான் சார் ஷீட்டு வீட்டில் இருக்கிறது படுக்க முடியாது ராத்திரியானா அவ்வளோ கஷ்டப்படணும் நினச்சா ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறாங்க நாங்களாம் சின்ன ஏழைங்கள் தான் சிறு விவசாயி தான் என்ன நாங்கள் சார் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நினச்சா ஆஃப் பண்ணுவாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணிநேரமாவது நிறுத்தி போட்டுட்றாங்க கணக்கு பண்ணால்